ஹலோ சார் பண்ணாரி அம்மன் பப்ளிக் ஸ்கூலுங்களா சார் எங்கள் பொண்ணு பவானிங்கிறவங்க இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சியில் ஃபோர் எயிட்டி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபோர் எயிட்டி அபோ ஓகேங்க சார் அதான் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலை பற்றி விசாரித்தேன் இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எல்லாமே சரி அதான் எப்படி என்ன ஏதுன்னு டீடெயில்ஸ் கேட்கலாம்னு கால் பண்ணிருந்தேங்க சார் ஹையர் செகண்டரி ஜாயின் பண்ணுறதுக்கு ம் ஓகே சார் சார் மேக்ஸ் பயோங்க சார் ஆமாங்க சார் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் சார் ஹாஸ்டலுக்கும் டே ஸ்காலருக்கு அதாவது டிஃப்ரண்ட்ஸ்ஸு எப்படிங்க சார் வருது அதாவது ஃபீசு ரிலேட்டடாக ஓகேங்க சார் ம் சார் சத்தியமங்கலத்தில் இருந்தாங்க சார் பஸ்டாண்டு தான்ங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் டே ஸ்காலருக்கு வந்து சார் டே ஸ்காலருக்கு இப்போது ஈவனிங் ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா சார் கண்டேக்ட் பண்ணுறிங்களா ஓகேங்க சார் ம் சார் வேறு ஏதாவது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ஏதாவதுங்க சார் ஓ ஒ சரிங்க சார் ம் சரி ஓகேங்க சார் நான் பொண்ணுக்கிட்டே பேசி பார்த்துட்டு ஓகேன்னா என்னன்னு கேட்டுட்டு நான் வர மாதிரினா ஓகேங்க சார் ம் ஓகே சார் நான் மார்னிங் வரும் போதே என்னன்னு கேட்டு கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வர்றேங்க ம் தேங்க்யூ சார் ம்